இப்போ நாங்கள் வந்து சில செய்வோம் சில செய்யறது வந்து எங்களுக்கு வந்து பாரம்பரியமாக நாங்கள் செஞ்சிட்டுருக்கோம் அப்பா தாத்தாவுலருந்து செஞ்சிட்டுருக்கும் இப்போக்கூட நானும் அதான் செஞ்சிட்டுருக்கேன் சில செய்யறது எப்படின்னா எல்லா பாகமுமே ஈஸியாக செஞ்சிரலாம் ஸோ அந்த மழ ம மேகம் அதாவது தலை பாகம் வந்து செய்யறது தான் ரொம்ப கொஞ்சம் சி கஷ்டமான வேலை அந்த தலை பாகத்துலையும் வந்து முன்னாடி செய்வோமுல்ல அம்மனுக்கெல்லாம் முன்னாடி அம்மன்க்கு வந்து அந்த க்ரீடமெல்லாம் இருக்கும் கையில் கிழி இருக்கும் அதெலாம் செய்யணும் அது வந்து கொஞ்சம் லேட்டாகும் லேட்டானாலும் பரவால்ல நல்ல படிக்கு நாங்கள் செய்வோம் நாங்கள் செஞ்சு அதை வர்ணம் பூசி இது பண்ணிடுவோம் இப்போ தற்காலிகமாக வந்து நான் அந்த வேலையில் தான் ஈடுபட்டுட்டுருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் வயசானதுனால நான் கொஞ்சம் அதை விட்டுவிட்டேன்